ஆ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ய நீங்கள் ம் சொல்லுங்கப்பா

ஆமாம்ப்பா எ சொல்கிறது உண்மை தான் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது நல்லா கோச்சிங் இருக்கும் ஹாஸ்டல் வசதி கொஞ்சம் இது பா பார்த்துக்கணும்ப்பா இங்கே அவ்வளவாக ஹாஸ்டல்னு பாக்க ஹாஸ்டல்னு பார்க்கதான் அவ்வளோவு சேஃப்ட்டி கிடையாதுப்பா வெளி ஹாஸ்டல் எங்கியாவது விசாரித்து பாருங்கள் சரி ம் சரிப்பா ந பக்கத்தில் நிறைய ஹாஸ்டல் இருக்குது அதை நான் விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ம் சரிப்பா அப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆஃபிஸில் வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க ஃபில் பண்ணி என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்துடுங்க சரிப்பா நீங்கள் வந்துவிட்டு உங்கள் பாப்பாவோடய நேம் சொல்லிவிட்டு பாப்பா நேம் என்னப்பா சரிப்பா நீங்கள் வந்துவிட்டு பாப்பாவோடய பேர் சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஜெராக்ஸ் கேட்பாங்க டென்த்து மார்க் ஷீட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஃபார்ம் ப கன் அட்மிஷன் கன்ஃபார்ம் சொல்லி கேட்டுவிட்டு க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்டுங்கப்பா ஸ்கூல் எப்போ ஓப்பன் சொல்கிறாங்களோ திருப்பி வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க சரி சரிங்கப்பா நான் இது நாளைக்குள்ள விசாரிச்சுட்டு நாளைக்குள்ளே விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹாஸ்டல் வேறு ஏதாவது சே சேஃப்டியாக இருக்க நல்ல ஹாஸ்டலாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேப்பா சரிப்பா ந நாளைக்கு ஆஃபிஸ் வந்து நைன் டு ஃபோர் வரைக்கும் தான் ஆஃபிஸ் திறந்துருக்கும் அதுக்குள்ளயும் வந்துவிட்டு அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ஃப கொடுத்துட்டு போய்டுங்கப்பா ம் சரிங்கப்பா பொண்ணு டென்த்தில் எவ்வளோ மார்க் சொன்னீங்க டென்த்தில் எவ்வளோ மார்க் சொன்னீங்க ம் சரிப்பா நீங்கள் வந்துவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அட்மிஷன் வாங்கிக்கோங்க ம் தேங்க்யூப்பா